ஒரு அரை மணி நேரம் தான் என் கையில் இருக்குது அப்படின்னா டின்னர் செய்யணும் அப்படின்னா நான் தேர்தெடுக்கிறது வந்து ரவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளை ரவை அப்படின்னா அப்புறம் நூடுல்ஸ் நூடுல்ஸும் ரொம்ப பிடிக்கும் அரை மணி நேரத்தில் சாப்பாடு செய்யணும் அப்படின்னா நூடுல்ஸ் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் அப்புறம் வேறு சேமியா சேமியாவும் நேரம் கம்மியாக இருக்குது ஏன்னால் ஒரே நாளில் ஒரு நாள் ரவை இன்னொருநாள் சேமியா இன்னொருநாள் நூடுல்ஸுங்கும்போது நல்லா இருக்கும் இன்னொன்று குறைஞ்ச நேரத்தில் செய்யணும் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தக்காளி சாப்பாடு செய்யலாம் லெமன் சாப்பாடு செய்யலாம் புளி சாப்பாடு வேண்ணா முந்தின நாள் புளியை ஊற வச்சு திரும்ப எடுத்து செய்யணும் நேரம் கம்மியாக தான் எடுத்துக்கும் அப்புறம் தாளித்த சாப்பாடு அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டீஸெலாம் அரை மணி நேரத்தில் சீக்கிரம் சாப்பாடு செய்யணும் அப்படின்னா இது நான் தேர்ந்தெடுப்பேன்